எங்கள் சித்தப்பா தையல் தைப்பாங்க அவர் வந்து அளவு எடுக்கிறது கரெக்டாக தைப்பாரு அளவு எடுத்து கட் பண்ணுறோம் ஒரு பிசிறில்லாமல் அதுக்கேற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடுவார் அதே மாதிரி தைக்கிறதும் ஸ்டைலாக தான் தைப்பாரு ஒரு சட்டைக்கு குறஞ்சது ஒரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு சட்டை தைச்சு முடிச்சுருவாங்க அதிலுள்ள எல்லா வேலையும் முடிஞ்சுரும் நூல் வெளியில தெரியறது டேமேஜாக இருக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் நான் சின்ன வயசில் தைக்கணுன்னு நினச்சது ஸ்பைட்ரு மேனு ஷூட்டு தைக்கணுன்னு நினச்சேன் அது தைக்கிறப்பியே ஏடாகூடமாக ஆச்சு ஆனால் முழுசா தைக்க முடியிலை முக்கால்வாசி தைச்சு முடித்தேன் ஆனால் அதை போட தான் முடியிலை சின்னதாக போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ கேட்டு கேட்டு எப்படி தைக்கிணும் அளவு எப்படி எவ்வளோ வைச்சா எவ்வளோ நம்ம கைக்குள்ளே போகும் அப்படிங்கிறதெலாம் அளவு கேட்டு கேட்டு சித்தப்பாகிட்ட கேட்டு கேட்டு தைச்சுக்கிட்ருக்கேன் பேட் மேனு மாஸ்க்கும் அது மாதிரி துணியிலே தைச்சுருக்கேன் எம்ப்ராய்ட்ரி போடுறதலாம் பார்த்துருக்கேன் மேலே எம்ப்ராய்ட்ரி போடுறது ஸ்டாரு கேள் ஃப்ரெண்டு நேமு பேரையே அப்படியே சட்டை மேலே தைக்கிறது அது மாதிரிலாம் நிறையா வேலை பார்த்துருக்கேன் கர்ச்சீஃப்பில் ப ஃப்ரெண்ட்ஸோடு கர்ச்சீஃப்லாம் வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க ஆள் பேர் எம்ப்ராய்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கேன் கிழிஞ்ச சட்டை எல்லாம் நானே தைச்சுப்பேன் ஆனால் அந்த கிழிஞ்சதும் கிழிய ஸ்டைலாக இருக்கணும்ட்டு கிழிஞ்சது மேலேயே ஸ்டார் போட்டுடலாம் தைச்சுருக்கேன் கர்ச்சீஃப்லெலாம் நிறையா டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் எங்கள் ஊர் எங்கள் சைடு வந்து ஸ்டைலாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக தான் தைப்பாங்க அவங்களோட தனித்துவமான நுட்பம்னா ஸ்டே ஸ்பீடாக தைப்பாங்க டக் டக்குனு தைச்சு கொடுத்துருவாங்க லேட் பண்ண மாட்டாங்க அதுதான் அவங்களோட தனித்துவம் நம்ம கேட்குற மாதிரி தைச்சு கொடுப்பாங்க எந்த குறையும் இருக்காது தையல் முறைன்னால் மிஷின் வந்து இப்போது வரையும் பழைய மிஷின் தான் காலால் தான் இல்லை இங்கே இருக்கிற நிறையா பேர் யாரும் மிஷினுக்கு மாறலை எங்கள் சித்தப்பா மிஷின் வைச்சுருக்காரு ஆனால் இருக்கிற வஸ் அவரும் ஒரு காலால் மிதிக்கிற மிஷின் வைச்சுருக்காரு அப்பப்போ அதிலையும் தைச்சு பார்க்கலாம் முக்கால்வாசி இங்கே மிஷினாக மாறினாலும் ஆனால் நிறைய பேர் இப்போ காலால் மிதிச்சு தைக்கிற மிஷின் தான் யூஸ் பண்ணுறாங்க பழைய பழைய மாடலில் மாதிரி தான் தைக்கிறாங்க ஆனால் தைக்கிறவங்கள்லாம் கட்டிங் கரெக்டாக போடுவாங்க துணி எவ்வளோ அளவு எவ்வளோ கரெக்டாக அதில் கட் பண்ணிணா இந்த சட்டை வரும் வராது அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லுவாங்கள் அதே மாதிரி ஒரு பிசிறு வேஸ்ட்டே ஆகாது வேஸ்ட்டானதும் அப்டேயே துணி கட்